ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்று ஏழு நாலு ரெண்டாயிரத்தி மூணு